சோப்பு சோப்புக்கட்டி தாங்கம்பாங்க சம்காரக்கட்டி தாங்க அப்படினு சொல்லுவாங்க பழைய காலத்தில் அப்புறம் இப்பெலாம் சீமை எண்ணெய்ம்பாங்க மண்ணெண்ணெய்க்கு சீனிக்கு வந்து அஸ்கா தாங்க அப்படிம்பாங்க பொரி கடலைக்கு பொட்டுக்கடலை அப்படி சொல்லுவாங்க மதி ம முருங்கைக்காய்க்கு தான் இந்த முருங்கை அப்படிம்பாங்க உள்ளிக்கு வெங்காயம் உளுத்தம் பருப்பு வெள்ளை உளுத்தம் பருப்புக்கு மொட்டு உளுந்து அஸ்கா அப்புறம் பு